ஆ சொல்லுங்கள் ஆ ஃபோன் கம்பெனி தான் உங்களுக்கு என்ன ஃபோன் தேவைப்படுது போக்கோ எக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஜியா போக்கோ எக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜியா ஓகே இருக்குது சொல்லுங்கள் ஃபைவ் ஜி ஃபோன் இருக்குது உங்களுக்கு வேணுமா ரேட்டு டுவென்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வருது சொல்லுங்கள்

கேமரா குவாலிட்டினா கேமரா குவாலிட்டி கொஞ்சம் ஃபை எம் பிக்ஸல் தான் ஸ்பீக்கரு ஸ்பீக்கர் டபுள் ஸ்பீக்கர் சைடில் இருக்குது உங்களுக்கு ஹெட்செட் ஃப்ரீ சார்ஜரும் ஃப்ரீ தான் ஃபோனோடு சார்ஜரு ஒரு ஒரு மணி நேரம் போட்டிங்கனா ரெண்டு நாள் ஆஃப் ஆகாம இருக்கும் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் முப்பது பாயிண்ட்டு டிஸ்கவுண்ட்லாம் இல்லை இது ஃபங்க்ஷன் டைமில் அதால டிஸ்கவுண்ட் கிடையாது டிஸ்க்கவுண்ட் பண்ண முடியாது டிஸ்க்கவுண்ட்டு நீங்கள் அதை நேரில் வந்து வாங்குனீங்கனா டிஸ்க்கவுண்ட் இருக்கு ஆன்லைனில் வாங்குனீங்கனா டிஸ்க்கவுண்ட்டு இருக்காது மொபைல் கவர் அதில் அதுலேயே தான் இருக்கும் பாக்ஸ்சோடயே வருது உங்களுக்கு சார்ஜ் ஒயரு மொபைலு மொபைல் கவரு அப்புறம் ஹெட்செட் இதெல்லாம் உங்களுக்கு பாக்ஸோடயே வரும்

ஃபோன் தண்ணியில் விழுந்தால் எதுவும் ஆகாது வாட்டர் ப்ரூப் ஃபோன் தான் வாட்டர் ப்ரூப் தண்ணியில் போட்டாலும் ஸ்பீக்கரு ப்ராப்ளம் ஆகும் ஆனால் ஃபோனுக்கு எதுவும் ஆகாது ஸ்பீக்கர் உள்ளே தண்ணி போனுச்சுனா அதை நீங்கள் கடையில் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் ஆனால் வாட்டர் ப்ரூப் தான் ஃபோன் மற்ற படி எதுவுமே ஆகாது ஃபோன் உள்ள எதுவும் பிராக்சர் கிராக்சர் ஆகுது

ஓகே